என் வாழ்க்கையில் நடனம் எது வந்து மிக பசுமையான நடன நிகழ்ச்சி சந்தர்ப்பம் அப்படின்னு கேட்டால் நடனம் அப்படின்னு சொல்லும் போதே எல்லோருக்கும் தெரியும் இந்த டிவி தொலைக்காட்சியில் வந்து விடுற டான்ஸ் ஜோடி டான்ஸ் இந்தமாதிரி நிகழ்ச்சியை காமிக்கிற ஜீ தமிழ் எதாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் டைட்டில் வின்னர் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் டைட்டில் வின்னர்னா ரொம்ப அந்த அந்த இடத்துல தான் அவங்க ரொம்ப இது நல்லா ஆடி காம்மிப்பாங்க மிச்சவங்க எல்லோருமே நல்லா தான் ஆடுவாங்க ஒருத்தங்க மட்டும் அதிகமாக எப்ஃபோர்ட் போட்டு ஆட்றதுனால அந்த ப்ரைஸ்லாம் அவங்க தான் எடுத்துட்டு போவாங்க ஸோ அந்தமாதிரி மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் வந்து இன்னமும் சரி கிராமப்புறங்களும் சரி வேறு ஒரு இதுங்களும் சரி கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் காவடியாட்டம் அதுக்கப்புறம் குதிரை குதிரையை வெச்சு ஆடுறது இந்த மாதிரிலாம் நிறையாவும் இருக்கும் என் வாழ்க்கையில் பெரிய சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லணும்னா மதுரையில் வந்து ஒயிலாட்டம் நான் என்ன தான் பெரம்பலூரில் இருந்தாலும் நான் போய் வெளியிலலாம் பார்த்து இருந்ததுனால மயிலாட்டம் வந்து கேர்சீஃப் வெச்சு எல்லாம் கேர்ள்ஸும் எல்லா பொண்ணுங்களும் ஆடுறது அது நளினம் எல்லாம் சேத்து ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் கரகாட்டம்னும் சொல்லாம் அதுவும் கரகாட்டத்தில் வந்து சும்மாவும் இல்லாமல் கரகம் கரகம் இல்லாமல் பாட்டிலில் வெச்சு ஆடுறது பாட்டிலில் ஏறி ஆடுறது இதே ஸ்டூல் இந்தமாதிரி ஆடுறது அந்தமாதிரி நிறையா சாகசமும் அந்த இடத்துல பண்ணாங்க அது என்னதான் என் தலையில் வைச்சா அந்தமாதிரி கரகம் வந்து நிற்குமா அப்படின்னுலாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருந்தாலும் அவங்க ப்ராக்ஃடீஸ் அந்த நடனத்து மேலே அவங்க வைச்ச ஆர்வமும் சரி அன்பும் சரி அவங்கள வந்து கரகத்தை சரியாக தலைலேருந்து விழுகாம நல்லா ஆட வெச்சுது அதுக்கப்புறம் மயிலாட்டமும் சரி அதுக்கப்புறம் குதிரை ஆட்டமும் சரி குதிரை ஆட்டத்தில் வந்து ஒரு அந்த காலத்துலேயே சொல்வாங்க ராஜா ராணி இந்தமாதிரி அவங்க வேஷம் போட்டு தான் குதிரைலேருந்து ஆடுவாங்க அப்படின்னு சொல்வாங்க அந்த வெயிட்டையும் அந்த பாட்டும் முடிகிற வரைக்கும் அவர் வந்து எப்படி வெச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அப்போது நான் பார்த்தது வந்து எனக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு ஆச்சரியமான சந்தர்ப்பத்தை தான் கொடுத்துச்சி அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அது பார்க்கவும் எனக்கு ரொம்பவும் நல்லாவும் இருந்துச்சு அது புதுசாகவும் இருந்துச்சு இது தான் என்னோட வாழ்க்கையில் கொடுத்த சந்தர்ப்பம் அதிகமான நடனத்தை பற்றி இதான் அந்த சந்தர்ப்பலாம்